ஆ ஆமாங்க சொல்லுங்கள் ஓனர் தான் பேசுறேன்ங்க

ஆ சொல்லுங்கள் இருக்குங்க ஃபிரஷ் மீன் கொஞ்சம் நேரம் ஆகும்ங்க ஆ இருக்கு ஐஸ் மீன் தான் இருக்குங்க என்ன மீனுனா சங்கரா மீன் இருக்குங்க சக்க மீன் இருக்கு அப்புறம் ஜிலேபி மீன் இருக்கு அப்புறம் நெய் மீன் இருக்கு இதெல்லா இருக்குங்க ம் ஆ சரிங்க ஆ சுத்தம் பண்ணி கொடுத்துடுவோங்க ஆனால் ஆள் இப்போது வெளியே போய்ருக்காங்க வீட்டில் இல்லைங்க கடையில் இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஆகும்ங்க அவங்க வர்றதுக்கு ஆ

ரேட்டு வந்து சக்க மீன் இரநூறுங்க இந்த சங்கரா மீன் முந்நூற்றைம்பது நெய் மீன் இரநூத்தி எழுபது ம் ஜிலேபி மீன் இரநூத்தம்பது இந்தமாதிரி மீனுக்கு தகுந்தாப்பில இருக்குதுங்க ஆ நண்டு இருக்குங்க நண்டு இருக்கு சாதாரண கூட்டு குட்டை நண்டு தான் இருக்குதுங்க ஆற்று நண்டு இருக்குது கடல் நண்டெல்லாம் நாளைக்குத்தான் வரும்ங்க

சரிங்க இன்னைக்கு வேணும்ங்களா இப்போது ஆ ஆ ஆ அது சுத்தம் பண்ணி கொடுக்குற ஆள் வெளியே போய்ருக்குறாங்க நீங்கள் வந்து டீ செலவுக்கெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் அமவுண்ட் கொடுக்கணும் சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆமாங்க ஆ ஆ சரிங்க வாங்க சுத்தம் பண்ணி வாங்கிக்கலாம்ங்க ஆ என்னங்க நல்லா சொல்லுங்கள் டவர் கிடைக்கல ஆ சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் ஆ இப்போது சொல்லுங்கள் ஆ நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே கேக்கலை ஆமாம் ஆ சொல்லுங்கள் இப்போது ஆ சொல்லுங்கள் நீங்கள் கேட்குதாங்கிறதுதான் கேட்குது எத்தனை கிலோன்னு சொல்கிறது கேக்கலை ஆ சொல்லுங்கள் ரெண்டு கிலோ ஆ ஆஃப் அன் அவரில் சுத்தம் பண்ணி கொடுத்துடுவோங்க அங்கே கடை சுத்தம் பண்ணுற பையன் வந்ததும் சீக்கிரம் குயிக்காக ஆகிடுங்க நீங்கள் வந்தீங்கன்னா சரி வாங்கிகிட்டு போயிடலாம் ஆமாங்க ஆ வாங்க சரிங்க ஆ வாங்கிக்கலாம்ங்க ஆ ஆ ஓகே ஆ சரி நீங்கள் வாங்க